எங்கள் வீட்டில் வந்து உடம்பு முடியலன்னா நான் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி கஞ்சி கஞ்சி கொடுப்பேன் இந்த மாதிரி எங்கள் ஊர் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கடை இருக்குது அந்த கடையில் போய்விட்டு நொய் அரிசின்னு வாங்கிட்டு வந்து ரொம்ப குழஞ்சு கஞ்சியாக கொடுப்பேன் அப்புறம் ரசம் வைப்பேன் ரசங் ரசம் சாப்பாடில் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இந்த மாதிரி பூண்டு மிளகு ரசம் பூண்டு இடித்து மிளகு வறுத்து புளிக் புளி புளியை கரைத்து இந்த மாதிரிலாம் ரசம் வைச்சு நம்ம கொடுக்கலாம் ரொம்ப நல்லது அவங்களுக்குலாம் அப்புறம் ரவை கொடுக்கலாம் ரவை வந்து கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வரமிளகா வரமிளகா தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிக்க வைச்ச பிறகு ரவையை கொட்டி நம்ம கிண்டி ரொம்ப அதுக்கு வெந்த பதத்துக்கு எடுத்து வைச்சா ரவை ஆகிடும் அதை வந்து ரவையை வந்து அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்புறம் வந்து டிஃபன் இட்லி கொடுக்கலாம் இட்லி அந்த இட்லி செஞ்சு கொடுக்கலாம் தோசை செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் சாப்பிட்டா முக்கியமாக பேஷன்ட்டுக்கு வந்து சாப்பாடு ரசம் தயிரில் சாப்பிட சொல்லுவாங்க அப்புறம் வந்து கஞ்சி கொடுக்கலாம் இதெல்லாம் பேஷன்ட்டுக்கு வந்து சாப்பிட்டா அவர்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் கார சாரமாக கொடுக்காம இருந்தால் அவங்க நல்லா இருப் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க இதை சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்புறம் வந்து கஞ்சி என்னது ரவா கஞ்சி கொடுக்கலாம் கம்மங் கம்மங்கூழ் கொடுக்கலாம் கேவுர் கூழ் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்தாலே அவங்க ஹெ ஹெல்த்தியாக இருப்பாங்க இது இது சாப்பிட்டாலே அவர்களுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும்